இந்தியாவில் இந்தியா இந்தியா பொறுத்தவரைக்கும் கல்வியில் நல்ல சிறந்த நாடாகதான் இருக்கிறது ஆனால் என்னென்னு பார்த்திங்கனா இப்போ வரும் பிரச்சனைகளை எல்லாம் சந்திக்கிற விதமாக இருக்குது இப்போ நல்லா கவர்மெண்ட்ல நல்ல படிக்கிறதுக்கு ஸ்கூல்ஸு காலேஜு எல்லாம் கட்டி தந்திட்ருக்குறாங்க அதுக்குண்டான வழிகளையும் பண்ணிகிட்டிருக்காங்க ஒரு ம மக்களை சிறுவர்களை படிக்க வைக்கிற ஊக்குவிதமாகும் என்னென்ன பண்ணமுடியுமோ அதெல்லாம் கவுர்மெண்ட் பண்ணிக்கிட்டுதான் இருக்குது இந்திய கவுர்மெண்ட்டு ஆனால் கல்வியை பொறுத்தவரைக்கும் ஹிந்தியாவில் இந்தியாவில் கொஞ்சம் நல்ல நிலமையிலதான் இருக்காங்க எல்லோருமே ஆனால் வரக்கூடிய பிரச்சனைகளை சந்திக்கும் விதமாக தமிழ்நாட்டில் வந்து தமிழ் ஸ்கூல்லெயெல்லாம் வந்து தமிழ் கற்றுக்கிட்டு தமிழ்லையே பேசி தமிழ்லேயே எல்லாம் பழ பழகி இப்போ சம்டைம் வேலை கிடச்சு வெளியே போய் அவங்க இங்கிலீஷில் பேசும்போது அப்போ வந்து திணர்றாங்க ஏன்னு பார்த்துட்டிங்கனா இங்கிலீஷ் இங்கிலீஷ்தான் அடிப்படையான ஒரு லாங்வேஜாக இருக்குது எல்லா இடத்துக்கும் இப்போ எல்லா ஊர்லையும் பார்த்துட்டிங்கனா இங்கிலீஷ் வந்து எல்லா இடத்துலயும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ வந்து இங்கிலீஷ் வந்து எப்படி தயாராச்சுன்னா மூணு லாங்வேஜை கலந்து ஒரே லாங்வேஜாகவே பண்ணி அது வந்து எல்லாத்துக்கும் காமன் லாங்வேஜாக ஆயிடுச்சு அதுதான் இங்கிலீஷ் அதை வந்து இப்போ எல்லோருமே பேச ஆரம்பிச்சுட்டாங்க இங்கிலீஷ் அந்தளவுக்குதான் இருந்திருக்குது இருக்குது இந்திய கல்வியில் வந்து தமிழ் கற்றுத்தரதுனால வெளிநாடுகளெல்லாம் போய் நம்ம இங்கிலீஷ் பேசறதுக்கோ எழுதுறதுக்கோ ரொம்ப சிரமப்பட்றோம் அதனால இப்போ வந்து இந்தியா கவுர்மெண்ட் வந்து ரொம்ப சிரமத்துல இருக்குது இங் இங்கிலீஷில் நடத்துகிற மூலயமாக நமக்கு உண்டான ஆசைகளும் இன்னும் கிடைக்கல இங்கிலீஷ்லியே சொல்லி தந்துவிட்றமாரி ஸோ இங்கிலீஷில் புரிகிறமாரி அப்பிடெலாம் சொல்லித்தரமாதிரி இன்னும் ஆசிரியர்களெலாம் இன்னும் வரல இருக்கிறாங்க பட்டு இன்னும் இந்தியா கவுர்மெண்ட் எல்லாத்துக்கும் கேட்டுகிட்டுதான் இருக்காங்க அதனாலதான் நமக்கு ஆசிரியர்களுக்கெலாம் நல்ல தேர்வு வெச்சு அதெல்லாம் பண்ணி கடைசியில்தான் நமக்கு தேர்வு ஆசிரியராக பணிபுரிய வேலை செய்ய ஒ ஒத்துக்கிறாங்க இதுமாதிரிதான் நமக்கு இந்தியா கல்வித்துறையில வந்து நமக்கு எதிர்கொண்ட அடிப்படை பிரச்சினை என்னென்னால் இங்கிலீஷ்தான் இங்கிலீஷ் பொறுத்தவரைக்கும் நார்மலான லாங்வேஜுதான் அதையும் வந்து நம்ம புரிஞ்சு படிக்கிறதுக்கும் மனப்பாடம் பண்ணி படிக்கிறக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது புரிஞ்சு படித்தமுன்னால் அதுக்கு நம்ம வேறமாதிரி பதில் சொல்லாம் படி மனப்பாடம் பண்ணி படித்தமுன்னா அதுக்கு வேறமாதிரி சொல்லலாம் மனப்பாடம் பண்ணி படிச்சுட்டமுன்னா அதுக்கு உண்டான கருத்தை மட்டும்தான் நம்ம எழுதிக்கமுடியும் ஆனால் புரிஞ்சு படிச்சுட்டமுன்னா அதுக்கு உண்டான எல்லா விதமான எக்ஸ்ப்ளெய்னும் நம்ம பண்ணிடலாம் அதனாலதான் பேஸிக்காக நமக்கு இங்கிலீஷ் எல்லா இடத்துலையும் இங்கிலீஷ்தான் இங்கிலீஷ் பொறுத்தவரைக்கும் காமன் லாங்வேஜ் அதை நம்ம க கற்றுக்கிட்டமுன்னா அது நமக்கு கை கொடுக்கும் இங்கே வெளிநாட்டுகளெலாம் போய் நம்ம இங்கிலீஷ் பேசினம்னா சில பேர் நம்மளை பார்த்து என்னடா இவன் இங்கிலீஷே பேசமாட்டேங்கிறான் அப்பிடிலாம் தமிழ்லையே பேசிகிட்ருக்கான் நினைப்பாங்க அதெல்லாம் கன் பண்ணக்கூடாதுனால் இங்கிலீஷ் நம்ம அடிப்படை லாங்வேஜை கற்றுக்கிட்டு இப்போருந்தே நம்ம ஒவ்வொன்றுதான் ட்ரைனிங் ஆகணும் அதனாலதான் நம் இங்கிலீஷ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்னான லாங்வேஜ் இங்கிலீஷ் வந்து ரொம்ப ஒரு பெரிய லாங்வேஜ்லாம் கிடையாது நம்மளாலையும் கற்றுக்க முடியும் ஏனால் நம்ம இந்தியா கல்வித்துறைகளை வந்து இங்கிலீஷ் வந்து மேற்கொண்டுட்டிருக்காங்க இப்போதான் இப்போ ஒவ்வொரு செக்ஷனாக வந்து கொண்டு வந்துட்ருக்காங்க இப்போ வந்து ஒன்றை ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து சிக்ஸ் ஸ்டாண்ட்ர்ட் வரைக்கும் இங்கிலீஷில் கொண்டு வந்துகிட்ருக்காங்க இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் எல்லாம் ஸ்டேட் போர்டில் கொண்டு வந்துட்டிருக்காங்க ஏன்னு பார்த்துட்டிங்கனா இப்போ வந்து இங்கிலீஷ் வந்து இப்போ அடிப்படையாக இருக்குது அதனாலதான் அப்போ நம்ப கல்வி கொஞ்சம் இந்திய கல்வித்துறையில் இங்கிலீஷ் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்துட்டு அப்படியே மக்களை பயன்படுத்தி புள்ளைகளை படிக்க வச்சு அந்தமாதிரிலாம் கொண்டு வன்ட்ருக்கிறாங்க இங்கிலீஷ் வந்து ஒரு பேஸிக்கான லாங்வேஜ் அதை கற்றுக்குற வரைக்கும்தான் இங்கே நமக்கு ஒரு பெனிஃபிட்டு அப்படியே இந்திய கல்வி எப்படி செ செயல்பட்டதென்றால் இந்தியாவில் இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் கம்மியாகத்தான் பேசிகிட்ருக்காங்க அதனால்தான் கொஞ்சம் வெளிநாடுகளெல்லாம் போய் நம்ம பசங்க பேசுறதுக்கு தயக்க தயக்கப்படுறாங்க அதனால இங்கிலீஷ் வந்து ரொம்ப கடினமான ஒரு இதெல்லாம் கிடையாது கற்றுக்கிட்டா ஒரு இதுதான் இந்திய கல்வியில் வந்து அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது மாணவர்களுக்கு அவ்வளோதான்